நாங்கள் வந்து கிராமத்தில் வாழ்ந்தது வாழ்வது இல்லை டவுன்ல கிருஷ்ணகிரி நகராட்சியில வாழ்ந்துகிட்டு வந்துட்டிருக்கோம் கட்டிக்கானபள்ளின்ற ஒரு இதில் வாழ்ந்துகிட்டுருக்கோம் எங்கள் பக்க பக்கத்துலேயே சின்ன சின்ன கடைங்கள் இருக்குது மளிக பொருள்கள் அதெலாம் அங்கே கெடைச்சிடும் அதனால எங்களுக்கு கிராமத்து இதெலாம் தெரியாது அவ்வளவா